ஹலோ மேம் நான் புதுக்கோட்டையிலேருந்து நிவேதா பேசுகிறேன் மேம் நான் ஒரு சமூக ஆர்வாளர் மேம் சுற்றுசூழல் பாதுகாப்பு பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் மேம் அதனால் நான் நான் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு திலகர் திடலில் ஒரு ஒரு நூறு பேருக்கு இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்கலான்னு இருக்கேன் மேம் இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் இதுனால நிறைய பேர் அவங்கவுங்க வீ வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் அவங்க வீட்டையும் நல்லா சுத்தமக வெச்சுருக்காங்க மேம் இப்போ நிறைய ஏரியாவில் இப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அதுக்காக இது அதுக்காக நாளைக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை பற்றி இப்போ எப்படி சுத்தமாக வெச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு பேசலாம்னு இருக்கோம் அவங்களுக்குலாம் சொல்லெலான்னு நீங்கள் உங்களால் வர முடியுமா மேம் உங்களோடய மேம் நீங்கள் வந்து ஆ விழிப்புணர்வு பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் எப்படி எப்படி பண்ணலாம் எப்படி வச்சிக்கலாம் சுத்தமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் எங்களுக்கெலாம் பாண் காலையில் கரெக்டாக ஒம்போது மணிக்கு மேம் திலகர் திடல் மேம் ஆ உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ அவைலபிளாக இருக்கும் அவ்வளோக்கு நீங்கள் பேசலாம் மேம்

மேம் மகளிர் குழுவிலேருந்து கூப்பிட்ருக்கோம் மேம் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு மகளிர் குழுவில் இருந்தும் ஒரு நூறு பேரை செலெக்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி நடத்திகிட்டு இருக்கோம் மேம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆமாம் மேம் ஆமாம் மேம் ம் இல்லை மேம் என்னால் இதனால எனக்கும் ரொம்ப சந்தோசமாக இருக்குது மேம் எல்லோரும் நம்ம நம்ம நம்மளோடய கிராமம் வந்து சுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு தானே சந்தோசம் அதனால் நிறைய பேரு இதனால ஆ பயனடைஞ்சிருக்காங்க மேம் அதனால் தான் மாசம் மாசம் இந்த மாரி ஒரு குழுவை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுந்தான் சொல்கிறேன் மேம் இந்த டைமில் உங்களை கூப்பிட்டுருக்கேன் மேம் ஆமாம் மேம் ஆ ம் அது கவுர்ன்மெண்ட் சொன்னாலும் யாருக்கும் அவ்வளோவா இன்னும் ரீச் ஆகலை மேம் அதனால் தான் இந்த மாதிரி ஒன்று இப்போ ஒரு குழு மாதிரி ஆரம்பித்து சொன்னோம்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இவங்க சொல்லுவாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் மேம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் சோஷியலிஸ்ட் ஆமாம் மேம் ம் ஆமாம் மேம் இந்த மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்குவாங்க மேம் இப்படி இதை பேசுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்